வயதானவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பல்லாங்குழி தாயம் இது மாதிரி விளையாடுவாங்க கிராமப்புறங்களில் இதுவே ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கள் அப்படின்னா இந்த மரத்துக்கு அடியில் முக்கோணம் மாதிரி போட்டு ஆடுபுலி ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள் அந்த விளையாட்டு வந்து விளையாடுவாங்கள் இதுவே நகர்புறங்களில் அப்படின்னு எடுத்தீங்கன்னால் ஷெட்டில்கார்க் விளையாடுவாங்க டேபிள் டென்னிஸ் விளையாடுவாங்க கேரம் வெளையாடுவாங்க செஸ் விளையாடுவாங்க இது மாதிரி நிறைய விளையாட்டுகள் வந்து இருந்து இருக்குது எங்கள் ஊர் கிராமப்புறங்களில் வந்து மாலை நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டில் எல்லோரும் இருக்காங்கள் ஒன்னா இருக்காங்க சேர்ந்து விளையாட்றதுக்கு ஒன்றா இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் வந்து பாட்டிமாலாம் வந்து கேரம் போர்டு விளாடுவா கேரம் போர்டு வந்து வெளாடு அது விளாடுவாங்க அப்புறோம் இந்த பல்லாங்குழி விளையாடுவா ங்க பல்லாங்குழி அப்டின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து பெண்களோட தொடர்புடைய விளையாட்டில் ஒன்றுன்னா அது பல்லாங்குழி அப்படின்னு சொல்லுவேன் அந்த பல்லாங்குழிய வந்து விளையாடுவாங்கள் நிறைய கதைகள்லாம் பேசிட்டு பல்லாங்குழி விளையாட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட சேர்ந்து நானும் விளையாடுவேன் எனக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்